நான் ஒரு முறை ஒரு முறை கல்லணை சுற்றிப் பார்ப்பதற்காக அரியலூரிலிருந்து கல்லணை வரை பைக்கில் சென்றேன் அப்பொழுது திருமானூரை தாண்டிய பிறகு கல்லணைக்கு போகும் வழியில் ஒரு குறுக்குப் பாதை இருந்தது அந்த பாதை கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கான கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பாதை அந்த ஆற்றங்கரையிலேயே அந்த ஆற்றை ஓரங்களிலே அந்த பைக்கை ஓட்டி செல்லும்போது மிகவும் ஆபத்தாகவும் சவாலாகவும் இருந்தது அது ஒரு விதமான புதிய அனுபவத்தை கொடுத்தது ஆற்றங்கரையில் ஆறு ஆற்றில் தண்ணி வந்து கொண்டிருக்கும் பொழுது பைக்கை சிறுது கவனமின்றி செலுத்தினாலும் நமது பைக் ஆற்றிற்குள் புகுந்துவிடும் நமது உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் அந்த பயணம் எனது வாழ்நாளில் மிகவும் சவாலானதை சவாலான ஒரு பயணத்தை கொடுத்தது பிறகு ஒரு நாள் நாங்கள் எனது நண்பருடன் பைக்கில் சென்றுக் கொண்டிருந்தோம் அப்பொழுது எனது நண்பனினுடைய வயலுக்கு செல்லும்பொழுது அவன்க்கு செல்ல வேண்டிய வயலுக்கான பாதை மிகவும் குறுகலாக இருந்தது அதில் நடந்து செல்வதற்கான பாதை தான் அதில் நாங்கள் பைக்கை ஓட்டிக்கொண்டுடிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக அருகிலிருந்த வயலில் சேற்று வயலில் வழுக்கி இறக்கிவிட்டனர் மூன்று பேரும் சேற்று வயலில் விழுந்து சேறை வாரிக்கொண்டு பூசிக்கொண்டு வயலில் சென் சென்று அங்கு மின்மோட்டாரில் குளித்துவிட்டு பிறகு வீட்டுக்கு சென்றோம் அதுவும் எங்கள் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியான மறக்க முடியாத ஒரு பயணமாகும்